எங்கள் கிராமத்தில் மேற்கொள்ளப்படும் தொழில்கள் என்று பார்த்தால் விவசாயம் சார்ந்த தொழில்கள் விவசாயம் நெல் இடுதல் நாற்று களை பறித்தல் கரும்பு பயிர் செய்தல் காய்கறி பயிர் செய்யுதல் அப்புறம் வீட் வீட்டு கட்டுமான தொழில்களுக்கு தேவையான ஆட்கள் லேபர் என்று சொல்லக் கூடிய தொழிலாளர்கள் பிறகு களை பறித்தல் போன்ற வேலைகளுக்கு தேவையான ஆட்கள் அரியலூரில் சிமெண்ட் ஃபேக்ட்ரிகள் அதிகமாக இருப்பதினால் சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு வேலை செய்வதற்கான தொழிலாளர்கள் விவசா எங்கள் ஊர் விவசாயம் சார்ந்த ஊரு என்பதால் விவசாயத்திற்கு அதிகமான தொழில்கள் நடைபெறுகின்றன எங்கள் ஊருக்கு அருகில் உள்ள நகரங்களில் சிமெண்ட் ஃபேக்ட்ரிகள் அதிகமாக இருப்பதனால் சிமெண்ட் உற்பத்திக்கு தேவையான தொழில்கள் நடைபெறுகின்றன அதுமட்டும் அல்லாமல் வண்டிகைகளுக்கு வாகனங்களுக்கு சரி செய்யக் கூடிய தொழில்களும் நடை நடைபெறுகின்றது

இன்ஜினீயரிங் ஒர்க்குன்னு சொல்லக் கூடிய மோட்டார் சாதன பொருள்களுக்கு தேவையான லேத்து பட்டறைகளும் எங்கள் ஊரிற்கு அருகில் நிறையாக உள்ளது வீடு கட்டுவதற்கு தேவையான ஹாலப்புழா கல்லுகளை தயாரிப்பதற்கான தொழில்களும் நடைபெறுகின்றது வெற்றிலை பாக்கு போன்ற தொழில் செடிகளும் நடை நடைபெறுகின்றது வாழை மரம் நடுதல் வாழை தொழில்களும் நடைபெறுகின்றது